நான் சமைக்கும் போது அது என்னன்னு பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம் மற்றும் மண் பாத்திரம் இதுலதான் நான் சமைக்கனும் நினப்பேன் ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது ஈய பாத்திரத்தலாம் அதிகமாக சமைச்சா உடம்புக்கு கெடுதல் அதே மாரி நான் காய்கறி வெட்டுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா அருவாமனைருக்கு இல்லையா அது அதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதுவும் வந்து இந்த இரும்பில் இருக்கிற அருவாமனை இல்லை சில்வரில் இருக்கிற அல்வா அருவாமனை இரும்பில் இருக்கிறது கூட துரு புடிச்சிரும் அதில் இருக்கிற துரு ஏறி காய்கறியில உடம்புக்கு கெடுதல் அப்படினு சொல்லிவிட்டு நான் அதை என்ன செய்வேன் அதை அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா அது வந்து துரு வந்து உடம்புக்கு கெடுதல் அது உள்ளே போய் எதாவது செப்டிக் ஆயி எதாவது ப பிரசன்ன வரும் அப்படினு சொல்லிவிட்டு சில்வர் அருவாமனையை பயன்படுத்துவோம் அது மாரி தண்ணி வைக்கிற பாத்திரம் மண் பாத்திரமா இருக்கனும் அப்படினு நினப்பேன் சில்வர் பாத்திரம்தா நம்ப யூஸ் பண்ணுவோம் எல்லா சமையல் பாத்திரத்திலையும் சில்வரில் இருந்ததுனாதான் நான் எல்லாமே எதா அரிசி வைக்கிற பாத்திரத்துலேந்து மிளகா தூள் வைக்கிற பாத்திரத்துலேந்து உப்பு வைக்கிரத்துலேந்து எல்லாமே என்னது உப்பு மட்டும் என்னதுன்னா மண் பாத்திரத்துல வச்சுக்குவோம் ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு கெடுதல் வந்து பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் டப்பா இந்த மாரி இருக்குறதுலாம் நான் அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் ஈயம் அந்த மாரிலாம் பயன்படுத்த மாட்டோம் நல்ல பொருள் நல்ல தரமான பொருளாதாக பயன்படுத்துவோம் நல்ல வெயிட்டான பாத்திரமா வச்சிதான் சமைப்போம் அது மாரி பாத்திரங்கள வந்து நான் சமைக்கும் போது நல்லா சுத்தமாக கழுவிவிடுவேன் அது மாரி ஒரு காய்கறி என்ன இருந்தாலும் கழுவிவிட்டு நம்ப அதுக்கு அப்பறம்தான் பயன்படுத்துவோம் கீரையை காய்கறிகளை நல்லா கழுவின பிறகுதான் நல்லா நம்ப அதை பயன்படுத்தினா நல்லது அப்படினு சொல்லிட்டு நான் நல்லா கழுவிட்டுதான் செய்வேன் எல்லா பாத்திரமும் தூய்மையாக இருக்கனும் சுத்தமாக இருக்கனும் நல்ல தண்ணியை பயன்படுத்துவோம் மண் பாத்திரங்களையும் அதிகமாக சில்வர் பாத்திரத்திலையும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்